மனுஷனுடைய வாழ்க்கையே சவாலில் தானங்க போயிக்கிட்டுருக்கு மீன்பிடி தொழிலில் வந்து சவால்ங்கிறது சாதாரணமானது இல்லை ரொம்ப அதிகம்தான் சில சமயங்களில் தண்ணீர் வந்து உள்வாங்கி போய்டும் அந்த நேரத்தில் போட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போகறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சில நேரத்தில் கரையை கடந்து தண்ணி வந்துரும் சூறாவளி வரும்பொழுது மோசமான வானிலை மேக மூட்டம் வானிலை இருக்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் உள்ள போகும்போது சூறாவளியை எதிர்கொண்டு தான் நாங்கள் எதிர்த்து தான் நாங்கள் போகற மாதிரி இருக்கும் வாழ்க்கையே அப்டி தான நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் மீனவர்களுடைய நிலையே வந்து நிலை இல்லாத வாழ்க்கை தான் நீரில் தாமரை போல் நாங்கள் அடிச்சிக்கிட்டு போக வேண்டியது தான் அவங் திரும்பி வந்தம்ன்னா தான் உத்தரவாதம் சூறாவளியாக இருந்தாலும் வானிலை மோசமாக இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கடினமாக நாங்கள் எதிர்கொண்டு தான் நாங்கள் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சூழல் சூறாவளி வரும்பொழுது நாங்கள் நங்கூரம் போட்டோ அல்லது இது பண்ணியோ நாங்கள் வந்து நிப்பாட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்க முடியும் மற்றப்படி பாறைகளில் மோதுறது பெரிய மீனுங்க வந்து அடிக்கிறது பிறட்டுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சாதாரணமாக சர்வ சாதாரணமாக நடக்குறது இதையெல்லாம் விவரிச்சு நாங்கள் வந்து சொல்ல முடியாத நிலையில இருக்கோம்